நான் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கி இருந்தேன் அது வந்து சார்ஜர் வந்து கொடுத்து இருக்கிற அந்த ஃபிளக் ஃபிளக் வந்து அடாப்டர் வந்து ரொம்ப அன் கடுப் ரொம்ப அன்கம்ஃபோர்ட்டபுல்லாக இருக்கு அது வந்து எங்கேயுமே நம்ம கேரி பண்ணி எடுத்துட்டு போக முடியலை நம்ம இப்போ மொபைல் சார்ஜ்ர்ன்னால் எங்கே வேணும்னாலும் எடுத்துட்டு போகிறோம் நம்மள்ட்ட சார்ஜரே இல்லைனாலும் இன்னொருத்தவங்கள்ட வந்துட்டு பாரோ பண்ணி சார்ஜ் போடுவோம் ஆனால் இந்த வாட்ச் நம்ம ஸ்மார்ட் வாட்ச் உடைய சார்ஜர் வந்து எங்கேயுமே எடுத்துட்டு போக முடியலை அதோட மேக்னெட்டிங் கோட்டிங்கோட ஒரு சில நேரம் அந்த மேகனெட்டிங் கோட்டிங் வந்து ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது அப்படி இருக்கும் போது ரொம்ப அம் அன்கம்ஃபோர்ட்டபுல்லாக இருக்கு அப்புறம் வந்து அதில் இருக்கிற சென்சார் வந்து என்னுடைய ஸ்கின்னை வந்து ரொம்ப அலர்ஜிப்படுத்தது அப்புறம் அதிலெந்து பின் டைப் இருக்கில்ல அதுவும் ரொம்ப அன்கம்ஃபோர்ட்டபுல்லாக இருக்கு அப்புறம் நம்ம இப்போது ரொம்ப காஸ்டலியாக இருக்கிறதுனால பார்த்து பார்த்து வச்சிகிறதா இருக்கு நம்ம இப்போ நார்மல் வாட்ச்னால் நம்ம எப்படி வேணுனாலும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து எங்கேயாவது லைட்டாக இப்படி பண்ணால் கூட டிஸ்பிளே வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கு அப்படி இருக்கும் போது சீக்கிரம் வந்து டிஸ்பிளே வந்து ப்ரோக்கன் ஆகிடுது